ஹலோ சார் சொல்லுங்கள் சார் யார் சார் ஓகே சார் ஓகே சார் எங்கே போகறா மாதிரி சார் ஓகே சார் யெஸ் சார் ஆமாம் சார் அந்த நம்மகிட்ட இருக்குது சார் ஓகே சார் சார் நீங்கள் எத்தனை பேர் போகற மாதிரி கேட்குறிங்கன்னு சொல்லிருங்க ஓகே சார் சார் நம்மகிட்ட வந்து இருபத்து ரெண்டு பேர் உட்காந்துறா மாதிரி ஒரு சீட்டு அந்த மினி பஸ்ஸு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி ரெண்டு பேர் உட்கார மாதிரி அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு இருக்கு சார் உங்களுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணுறிங்க ம்ம் ஓகே சார் அப்போ நீங்கள் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸில் எல்லாமே சேமாக போகறிங்களா இல்லை தனி தனியாக போகறிங்களா பாய்ஸ் மட்டுமா அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு மினி பஸ்ஸு ஓகேவா அதான் சார் ஒரே பஸ்ஸுன்னா அறுபத்தி ரெண்டு பேர் போகலாம் சார் ஐம்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி ரெண்டு பேர் போகலாம் ஆ ஓகே சார் சார் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டல் அந்த அந்த காண்டக்ட் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு சார் இப்போ நாங்கள் ரெகுலர் கஸ்டமருன்னு ஏற்றுனாலே நாங்கள் நாங்களே அங்கே போய்விட்டு ஹோட்டலில் நாங்களே பார்த்து விடுவோம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ரேட்டு கம்மியாகவும் பேசுவாங்க சார் நீங்கள் எப்படி ஹோட்டல் நாங்களே பார்க்கட்டுமா இல்லை ஃபுட்டுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துறிங்களா சார் நீங்கள் ஓகே ஓகே சார் எத்தனை நாள் ஸ்டே சார் ஓகே சார் எப்போ கிளம்புறது சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ சாட்டர்டே ஈவினிங்காவாக மார்னிங்காக ஓகே சார் சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி மண்டே ஈவினிங் வர மாதிரியா ஓகே சார் அப்போ வந்து சண்டே ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரியா சார் ஓ ஓகே ஓகே சார் ரெண்டு ரெண்டு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி சார் ஹோட்டலில் ஒன்று இருக்கு சார் இது மாதிரி காலேஜு ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொன்னாலே கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க சார் ஹோட்டல் இதுக்குன்னு ஒன்று இருக்காங்க யெஸ் சார் ஒரு யெஸ் சார் ஒரு அஞ்சு ஆறு ரூமு இருக்கு அஞ்சு ஆறு ரூம்லையும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு காட் இருக்கு ஒரு காட்டில் வந்து மூணு பேர் படுக்கலாம் ஆ நல்ல இதுவாகவே இருக்கும் சார் வசதியாகவே இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதிங்க இப்போ டூரிஸ்ட்டில் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து பக்கத்தில் நீங்களே எதுனா சொல்லுறிங்களா இல்லை நாங்களே சுற்றி மொழுவி காட்டட்டுமா ஓகே சார் ஓகே ஓகே சார் எங்கே சார் காலேஜ் வந்து வந்துருட்டுமா பஸ்ஸு யெஸ் சார் சார் இப்போ பஸ்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டொன்ட்டி டு தௌசண்ட் சார் ஆ டீசலுக்கு நீங்களே பார்த்துக்குணும் அதேமாதிரி டோலுக்கும் நீங்களே பார்த்துக்குணும் சார் யெஸ் சார் அப்புறம் ட்ரைவருக்கும் நீங்கள் தான் பார்த்துக்குணும் ஓகே சார் நீங்கள் வந்து கேர்ள்ஸ் வராங்களா இல்லையான்ட்டு நீங்கள் கொஞ்சம் கேட்டு நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் நான் மற்றபடி அரேஞ்சு பண்ணிடுறேன் ஓகே சார் தேங்க் யூ சார்